வணக்கம்மா நாங்கள் சீர்காழிலர்ந்து வர்றோம் எங்கள் பையன் டென்த்து முடிச்சுட்டான் அவன் லெவல்த்து டுவல்த்து நல்ல ஸ்கூலில் சேர்க்குனும்னு இருந்தோ நாங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டோ மாயவரத்துலையே இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க ஓகேம்மா நீங்கள் வந்து எம் பையனை நீங்கள் நல்லா பார்த்துக்குணும் அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நீ ஒ உங்கள நம்பிதான் நாங்கள் உங்க ஸ்கூலில் சேர்க்கப்போறோம்

சரி ஓகே எங்கள் பையன் வந்து ஃபர்ஸ்ட்டு க்ரூப் தான் கேட்குறாங்க நாணுற்றி ஐம்பது சீ சீர்காழி கவுர்மண்ட் ஸ்கூல் நானுற்றி ஐம்பது ஃபர்ஸ்ட்டு க்ரூப் தான் சொன்னாங்க அது என்ன க்ரூப் எல்லா தெரியல ஃபர்ஸ்ட்டு க்ரூப்தான் வேணும்னாங்க எங்கள் அவுங்க எங்கள் பையன் ஃபர்ஸ்ட்டு க்ரூப் தான் வேணுனாங்க சரி ஓகே டெய்லி பஸ் வந்துருமா வீட்டுக்கு ஸ்கூலில்ருந்து சரி ஃபீஸ்லாம் எவ்வளோ வரும் பஸ்ஸுக்கு சரி ஓகேம்மா ட்டுவல்த்தில் வந்து அதிக மார்க் எடுக்கணும் உங்கள நம்பி தான் உங்க ஸ்கூலில் சேர்க்குறோம்

சரி ஓகேம்மா நாங்கள் நாளைக்கு வந்து சேர்த்துட்றோம் சரி ஓகேம்மா நாங்கள் நாளைக்கு வந்து சேர்க்குறோம் போய்விட்டு வர்றோம் ஓகேம்மா ஓகே